பத்து ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அஞ்சு ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு